என்னை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து நான் வந்து ஸ்கூ மயிலாடுதுறை ஸ்கூல்ல எல்கேஜி படித்தேன் எல்கேஜியிலேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் மெட்ரிகுலேஷன்ல படித்தேன் ப்ரைமரி மெட்ரிகுலேஷன்ல ஃபிஃப்த்துக்கப்புறம் கேர்ள்ஸ் ஹையர் ஸ்கூல்ல படித்தேன் மயிலாடுதுறையில் மயிலாடுதுறையில் வந்து சிக்ஸ்த்துலேயிருந்து டென்த்து வரைக்குமே அங்கே தான் படித்தேன் அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வேற ஸ்கூல் மாறியாச்சு சிதம்பரத்தில் படித்தேன் சின்ன வயசுல லைஃப்னால் எல்லாருக்குமே சின்ன வயசு லைஃப்னால் மறக்க முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு ஹேப்பியான லைஃப் அது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் நம்மளால மறக்க முடியாத மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்போது சின்ன வயசுலேருந்து நம்ம விளையாடுனது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கி சாப்பிட்ட கடை நமக்கு பிடித்த ஸ்நேக்ஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது எத்தனை வயதானாலும் நமக்கு சின்ன வயது மூவ்மெண்ட் மட்டும் மறக்கவே மறக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் தான் எல்லாருக்குமே இப் அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப் போனுச்சு வீட்டிலன்னு எடுத்துக்கிட்டால் வீட்டில வந்து நாங்கள் நான் வீட்டில வந்து நாங்கள் வந்து மூணு பொண்ணு ரெண்டு பையன் ரொம்ப எங்கள் ஃபேமிலி ரொம்ப ஜாலியான ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி ஃபேமிலி வீடும் சின்னது தான் ரொம்ப ஜாலியாக இருப்போம் எந்த கஷ்டங்கள் வந்தாலுமே வீட்டில போய் பசங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடோம்னா எந்த கஷ்டமும் தெரியாது அவ்வளோ ஹேப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக வாழ்க்கை போயிட்ருந்துச்சு நல்லா போயிட்ருந்துச்சு ஸ்கூல் முடிச்சிட்டு அப்புறம் காலேஜ் வந்து அப்புறம் காலேஜி கல்லூரி படிப்பில் மேக்ஸ் எடுத்தேன் கணிதம் எடுத்தேன் கணிதம் எடுத்து மூணு வருஷம் படிச்சிட்டு ஸ்கூல் லைஃப் விட அதை தாண்டி காலேஜ் லைஃப் புது ஃப்ரெண்ட்ஸு புது டீச்சர்ஸு எல்லாருமே இன்னும் நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல அந்த ஜடை போட்டுக்கிட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு லஞ்ச்சு பேக்கை எடுத்துக்கிட்டு அதெலாம் போனது பத்தாதுன்னு இப்போ சுடிதாரு கொஞ்சம் ஸ்டெயிலான பேக்கு ஸ்டெயிலான காஸ்ட்யூம் அப்படி இப்படின்னு போக கொஞ்சம் காலேஜ் லைஃப் வந்து கொஞ்சம் ஜாலியாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க வெளி உலகம் என்னன்னு தெரிஞ்சது ரொம்ப இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் முடிஞ்சது மூணு வருஷம் இருந் போனதே தெரியல நிறையா ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகிறது பேர்த்டேன்னால் பிறந்தநாள்னால் கொண்டாடுறது அப்படி இப்படின்னு ரொம்ப ஜாலியாக போச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு ஆ பிஎஸ்சி முடிச்சிட்டு எம்எஸ்சி போட்டேன் எம்எஸ்சி சென்னையில் போட்டேன் சென்னை லைஃப் டோட்டல் சேஞ்ச் இருக்குது சென்னை லைஃப் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருச்சு ரொம்ப மாற்றமாக இருந்துச்சு நான் வந்து ம மயிலாடுதுறையில் இருந்துட்டு போனதுக்கும் சென்னைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு புது ல புது வாழ்க்கையாக இருந்துச்சு அங்கே உள்ள பசங்களாம் எப்பட்றா பேச போகிறாங்க என்னடா பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்ருந்தேன் அந்த அவங்க அங்கே பசங்களும் ரொம்ப நல்லா பேசுனாங்க ஒரு சகோதர சகோதரிகள் மாதிரி நமக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்றத எப்படி வேணாலும் இருக்கிறதுன்னு ரொம்ப ஜாலியாக போச்சு அந்த ரெண்டு வருஷம் படிப்பும் நல்லபடியாக முடிஞ்சது படிப்பை முடிச்சிட்டு அப்புறம் என்ன வேலை தான் வேலைக்கு தான் தேடினோம் தேடு தேடு தேடு தேடுன்னு தேடினோம் வேலைக்கு வேலைக்கு தேடுனால் எந்த கம் எந்த ஸ்கூல்ல போய் கேட்டாலும் ஆ எம்எஸ்சி முடிச்சிட்டு நான் பிஎட் பண்ணேன் பிஎட்னால் ஸ்கூல் டீச்சர் ஆகுவாங்கள்ல அந்த படிப்பு பிஎட் ஒரு ரெண்டு வருஷம் பிஎட் பண்ணி ஆரம்மிச்சி பிஎட்னால் ரொம்ப அது ப்ராஜெக்ட்டு மெட்டீரியல் செய்யணும் க்ளாஸ் எடுக்கணும் வேற ஸ்கூல்ல போய் ட்ரைனிங் போகணும் அப்படி இப்படின்னு ரொம்ப வேலை பார்த்தா ஒரு ஒன் ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவ்வளோவா ஒன்றும் தெரியல ப்ராஜெக்ட்டு எழுதணும் எக்ஸாமு படிப்புன்னு கொஞ்சம் ஜாலியாக தான் போணுச்சி செகண்ட் இயர் வந்துச்சு அப்புறம் ட்ரைனிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ட்ரைனிங்னால் இப்போயாச்சும் பிஎடு வந்து எங்கே படிச்சோன்னா தஞ்சாவூர்ல படித்தேன் சரியா தஞ்சாவூர்ல படித்திட்டு சரி ட்ரைனிங்காச்சும் அதை நம்ம சொந்த ஊர்ல வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மயிலாடுதுறையில நமக்கு ட்ரைனிங் ஸ்கூல்ல கிடைச்சிரணுன்னு அதுக்கு ஒரு ப்ரேயர் பண்ணி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் கிடைச்சிது ட்ரைனிங் ஸ்கூல் போனால் இத்தனை நாளாக ஸ்கூல்லையே நம்ம ஒரு ஸ் மாணவன்னா மாணவியாக படித்து படித்து இப்போ அது வந் அது மாதிரி ஒரு ஸ்கூல்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு டைம் ஒரு டீச்சராக போகிறோம் அப்படின்னா ரொம்ப எக்சைட்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அங்கே உள்ள பசங்களை பார்க்கும்மோதுலாம் நம்ம நம்மளையே பார்க்கற மாதிரி இருந்துச்சு நம்ம சின்ன பிள்ளையில இப்படி தானடா இருந்தோம் இப்படி தானே ட்ரெஸ் பண்ணோம் இப்படி தானே தலை பின்னுனோம் இப்படி தானே வெளியில ஃப்ரெண்ட்ஸோடய சுத்துனோம் இப்படி தானே க்ளாஸ்ல டீச்சர்ஸுங்கள கிண்டல் பண்ணுனோம் அப்படி இப்படின்னு ரொம்ப இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியடு எத்தனை ஆறு மாதம் ஆமாம் ஆறு மாதம் வந்து ட்ரைனிங் எடுக்கணும் ஸ்கூல்ல எங்களுக்குன்னு எங்கள் ரெண்டு பேர் மே மேக்ஸுக்குன்னு ரெண்டு பேர் ஒரு டீச்சரை வந்து இதாக போட்டிருவாங்க கைடு டீச்சராக போட்டிருவாங்க அவங்கள நம்ம அவங்க வந்து நம்மளை க்ளாஸ் எடுக்க வச்சி நம்மளோடய நோட்டு நம்மளோடய இதெல்லாம் அவங்க தான் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க லெஸன் ப்ளான்னால் பாடக்குறிப்பு பாடக்குறிப்பு அதெல்லாம் நிறையா எழுதணும் ரெக்கார்டு எல்லாமே அவங்கள்ட்ட தான் போய் சைன் வாங்கணும் எங்களுக்கே நாங்கள் எங்கள் கைட் மேம்ட்ட ரெண்டு ஸ்டூடெண்ட்டு ரெண்டு பசங்கள் டீச்சர்ஸாக போனோம் அவங்கள ஃபர்ஸ்ட்டு டைம் பார்க்கும்மோது ரெண்டு நாள் அவங்கக்கிட்ட பேசவே பயமாக இருந்துச்சு ரொம்ப அப்படியே டெரராக இருப்பாங்க ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க பயங்கரனா ஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க கண்டிஷனாக அப்படி இருப்பாங்க ஹ எங்கள் என்னடா பண்ணுறது என்னடா பேசு ஐயய்யோ நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம் போல் அப்படி இப்படின்னு நினைச்சிக்கிட்ருந்தோம் ஆனால் கடவுள் இருக்கார் அவங்க வந்து போகப்போக என்ன பண்ணிட்டாங்கன்னா போகப்போக என் கூட நல்லா செட்டாயிட்டாங்க செட்டாயிட்டு அதுக்கப்புறம் எங்கக்குள்ளேயே எல்லா டௌட்டுமே நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம் அவங்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் க்ளாஸ் எடுக்க சொன்னாங்க க்ளாஸ் எடுத்தால் மேக்ஸ் வேற ஆச்சா மேக்ஸு நல்ல நாள்லே யாருக்கும் பிடிக்காது இதில் மேக்ஸ் டீச்சராக வேற போனால் என்ன பண்ணுவாங்க பசங்கள் ஃபர்ஸ்ட்டு டேவே க்ளாஸு என்ன செய்கிறதுன்னா ரொம்ப எடுக்குத்து பசங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் ஜாலியாக போவோம் அப்படின்னு அவங்களோட பேர் நீங்கள் என்ன ஊர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பேசிகிட்ருந்தேன் ஃபர்ஸ்ட்டு டே நல்லா போச்சு செகண்ட் டேவும் ரொம்ப க்ளாஸ் எடுக்காமல் எடுத்த க்ளாஸ்லேருந்து கேள்வி கொஷ்டின் கேட்டுக்கிட்டு அப்படி இப்படி பண்ணிகிட்ருந்தோம் அதுவும் நல்லா போச்சு ஃபர்ஸ்ட்டு நான் எந்த க்ளாஸுக்கு எடுத்தோன்னா சிக்ஸ்த்துக்கு மேக்ஸ் எடுத்தேன் சிக்ஸ்த்துன்னா சின்ன சின்ன பசங்கள் தானே இப்போ தான் ஃபிஃப்த்து அதாவது மழலையை தாண்டி வந்துகிட்ருக்குதுவோ அவங்கள்ட்ட போய் நான் சிக்ஸ்த்தில் மேக்ஸ் எடுக்குறேன் மேக்ஸ்னால் சும்மா இந்த மல்டிப்பிளே பெருக்கல் கூட்டல் அதுபோல் தான் சின்ன சின்ன சம்மு தான் சின்ன சின்ன கணக்கு தான் அதுபோல் எடுத்ததுக்கு ஏன்னா இத்தனை நாளாக வேற மிஸ் கூட இருந்துட்டு வேற டீச்சர் கூட இருந்துக்கிட்டு இப்போ திடீர்னு என்னை பார்த்து நான் எடுக்க ஆரம்மிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சின்னால் இன்னும் என் கூட அவங்க இன்னும் செட் ஆகலை அதனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு போல் பசங்களுக்கு அவங்க என் கூட மிங்கில் ஆகவே டூ மந்த்து த்ரீ மந்த் ஆகிட்டு ஏன்னா பசங்கள் தானே சின்ன சின்ன பசங்கள் தானே ஒன் இயர் ஃபுல்லாக ஒரு நாங்கள் போனது ஆகஸ்ட்டு மந்த் போனோம் ஒரு ரெண்டு மாதம் வந்து ஜூன் மாதம் ஸ்கூல் ஆரம்மிச்சிடுவாங்களா அப்போ ஜூன் மாதம் ஸ்கூல் ஆமிச்சாங்கன்னா அப்புறம் ஜூன் ஜூலை ரெண்டு மாதம் ஒரு டீச்சர்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்துட்டு இப்போ ஆகஸ்ட் மாதம் வேற டீச்சர் மாறிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே கொஞ்சம் பேச ஏதும் கேட்க தயக்கமாக தான் இருக்கும் அதுபோல் தான் அந்த பசங்களுக்கும் இருந்துச்சு போல் என்னை பார்த்த உடனே எல்லாம் சிரிக்கிறாங்க அது பண்ணுறாங்க என்கிட்ட யாரும் ஃப்ரீயாக பேச மாட்டேறாங்க அப்படி இப்படின்னே இருந்துச்சு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒன் மந்த்துன்னு கூட வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஓகே எல்லாம் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் பசங்கள் என் கூட ஜாலியாக பேச ஆரம்மிச்சிட்டாங்க அப்புறம் நான் க்ளாஸ் எடுத்திருக்கும்போது டௌட்டு அது இதெலாம் சொல்லுவாங்க இதில் மறக்கவே முடியாதுன்னால் என் க்ளாஸ்ல ஒரு பொண்ணு இருந்தாள் அவளுக்கு மேக்ஸு சுத்தமா க வராது டேபிள்ஸ் வாய்ப்பாடு கூட தெரியாது அவள் ஃபர்ஸ்ட்டு என் என் க்ளாஸ் வந்தாலே தூங்குவாள் இல்லைன்னா உடம்பு சரி இல்லைன்னு சொல்லுவாள் இல்லைன்னா லீவு பாதி நாள் ஸ்கூலுக்கே வர மாட்டாள் அவள் அப்படிப்பட்ட பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு நான் வந்து ரொம்பலா இது பண்ணுவேன் நான் மாட்டேன் ஒரு க்ளாஸ்னால் ஒரு முக்காமணிநேரம் க்ளாஸ் எடுக்குறோன்னா ஒரு அரை மணிநேரம் க்ளாஸ் எடுப்பேன் பாக்கி காமணிநேரம் பசங்கள்கிட்ட விட்டுருவேன் அவங்க அந்த இதில் ஏதாச்சம் புரியலைன்னா டௌட் கேட்பாங்க இல்லை அவங்க ஏதாச்சம் ஆக்டிவிட்டி ட்ராயிங் பண்ணிட்டு வந்தால் ஏதாச்சும் வீட்டில ஏதாச்சும் எதாச்சும் ஃபன்னி ஏதாச்சும் ஜாலியாக நடந்துச்சின்னால் இல்லை ஒரு ஒருத்தர் எங்கேயாச்சும் போகும்போது வரும்போது போது நியூஸ் பார்த்தாங்கன்னா அதை சொல்லுங்கள் அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அதேபோல் ஒரு க லாஸ்ட்டு ஒரு காமணிநேரம் வந்து ஒரு ஜாலியாக பத்து நிமிடம் காமணிநேரம் ஜாலியாக போகும் இதேபோல் நான் டெய்லி டெய்லி பண்ண பண்ண அவள் வந்து அது ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டேன் இனிமேல் லீவ் போடக்கூடாதுன்னு எக்ஸாம் டைமு லீவ் போடக்கூடாது லீவ் போடாமல் வந்தால் நான் சாக்லேட் கொடுப்பேன் கிஃப்ட்டு கொடுப்பேன் அப்படி இப்படின்னு நான் ஏதாச்சும் சொல்லி அவளை வர வச்சேன் அவளை வர வச்சி அப்புறம் அவளுக்கு நார்மலாக சின்ன பிள்ளமேரி ஒரு குழந்தைங்கள ஹே கவனிக்கிறமாரி தான் ஒன்று ஒன் டூ த்ரீலேருந்து அப்புறம் வாய்ப்பாடு அப்புறம் அந்த நம்பர்ஸ் எழுதுவோம்ல தமிழ்ல எழுத்து வழியாக அது இப்படி அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தேன் இப் அவள் லெவன்த்து படிக்கிறாள் ஆமாம் இப்போ அவள் லெவன்த்தோ ப்ள லெவன்த்தோ டுவெல்த்தோ படிச்சிகிட்டு இருக்காள் எங்கள் ஊ எங்கள் ஊர் தான் போனால் பேசுவாள் எப்படி டீச்சர் இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசுவாள் நல்லா இருப்பாள் நல்லா இருக்காள் அதுபோல் அப்புறம் எங்கூட ட்ரைனிங் வந்த டீச்சர்ஸுங்க எல்லாருமே நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் போனோம் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசுனாங்க வேற வேற காலேஜி வேற வேற ஊர் இது வரைக்கும் யாருன்னே தெரியாதவங்க எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணி ஏதாச்சும் ஒன்னுன்னால் ஹெல்ப் பண்ணிப்போம் இல்லை ஏதாச்சம் ரெக்கார்ட்ல டௌட் வந்துச்சின்னு கேட்டால் அதுவும் சொல்லுவாளுங்க அதுபோல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்புறம் வந்து ஆறு மாதம் ஓட்டுனதே தெரியல அப்போது செப்டம்பர் மாதம் டீச்சர்ஸ் டே அதுபோலெலாம் வந்துச்சின்னால் நாங்கள் நாங்களே ஒரு ப்ரோகிராம் கொடுப்போம் ஒரு டான்ஸு ட்ராமா இல்லை வில்லுபாட்டு அதுபோல் வந்து நாங்கள் ஏதாச்சும் ஒன்று ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்பான்ஸர் பண்ணுவோம் அதுல்லாமல் ஏதாச்சும் ஸ்வீட்டு இப்போ சில்ட்ரன்ஸ் டேயெலாம் வந்துச்சின்னால் டீச்சர்ஸுங்களே டான்ஸு பாட்டு பாடுவோம் ஏன்னா டீச்சர்ஸுங்கள் டேவுக்கு பசங்கள் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க சில்ட்ரன்ஸ் டேவுக்கு டீச்சர்ஸ் வந்து பசங்களை சந்தோஷப்படுத்தணும் ஓகேவா அதுபோல நாங்கள் அப்படியே இருந்துவிட்டு வந்தோம் எங்கள் ஸ்கூல் ஹெச்எம்மும் ரொம்ப பர்மிஷன் கொடுப்பாங்க இதுபோல் பசங்களோடய ஆக்டிவிட்டிஸ்லாம் வெளியில் கொண்டு வரணும் தெரியணும் அப்படின்னால் ரொம்ப இது கொடுப்பாங்க ரொம்ப இது கொடுப்பாங்க அப்புறம் ரொம்ப என்கிரேஜ் பண்ணுவாங்க ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்க பசங்களை எது வந்தாலுமே இந்த காலையில் ப்ரேயரில் வந்து இன்றைக்கி இவள் ட்ராயிங் பண்ணால் க்ளாப் பண்ணுங்கள் இன்றைக்கி இவள் வந்து இது பண்ணிணா அப்படின்னு வந்து பேப்பர்ல்லாம் வரும்ல எழுத்து போட்டின்னு அதுக்கும் பசங்களை விட்டு எழுதி போட சொல்லுவாங்க பசங்களும் இன்ட்ரெஸ்டாக நமக்கு கிஃப்ட்டு வரும் நமக்கு பரிசு வரும் அப்படி இப்படின்னு எழுதி போடுவாங்க அதேபோல க்ளாஸையும் பசங்களையும் ரொம்ப எனர்ஜிடிக்காக அழைச்சிகிட்டு போவாங்க ஸ்கூலையும் அந்த ஸ்கூலுக்கு போயிவிட்டாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அதுபோல தெரியாது நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக வீட்டில் இருக்கிற மாதிரியே ஃப்ரீயாக இருக்கலாம் பசங்களும் அப்படி தான் ஃப்ரீயாக இருக்குதுங்க சில ஸ்கூலில் இந்த ப்ரைமரி ஸ்கூல்லலாம் மெட்ரிகுலேஷன்லெலாம் சுத்தமாக டீச்சர்ஸுங்கள் உள்ளே போயிட்டால் வெளியில வர முடியாது சும்மா ஜெயிலு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை இந்த ஸ்கூலில் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக ப்ரின்ஸ் ஹெச்எம் அப்படி இருக்கிறத்தால தான் டீச்சர்ஸுங்களும் ஸ்டூடெண்ட்ஸும் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு அந்த அந்த ஹெச்எம்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அதோடு ட்ரைனிங் ஹவர் முடிஞ்சிடுச்சா ஆமாம் நெ எப்போ திரும்பி எப்போ போனேன்னால் ஆகஸ்ட்டு அக்டோபர் போவேன் ஜன் டிசம்பர் டிசம்பர் மந்த்து ஜனவரி மந்த்து ஆமாம் காலேஜ் போனோம் காலேஜ் போயிவிட்டு அதுக்கப்புறம் மே ட்ரைனிங்கில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதெல்லாம் அப்படியே காலேஜில் சொல்லிவிட்டு மொதல் முதல்ல பசங்களுக்கு வேறு போய் பாடம் எடுத்திருக்கோமா அந்த பாடம் எடுத்தது வழியாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அப்புறம் பார்த்தா அப்படியே போயிகிட்டே இருந்துச்சு ஜனவரி மாதம் வந்துச்சு அடுத்தது செம் இது எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன் வந்துடுச்சு அதுக்கு அப்போ தான் எல்லாரும் உட்காந்து செஞ்சு இப்போ இது ஐட்டம் சைன்ஸுக்கு அது இது எல்லாத்தையும் செஞ்சு அதுக்கு பெயர் கொடுத்து அந்த காம்பெடிஷனில் கலந்துகிட்டு ஐயய்யோ ரொம்ப அது ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓடு ஓடிக்கிட்டே இருந்துச்சு லைஃபு அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு இன்டர்னல் மார்க்கு அது இதெலாம் அவங்க போட்டு முடிச்சுட்டு இருந்தால் அதுக்கப்புறம் செமஸ்டர் செமஸ்டர் ஹாலிடேஸ் அப்போ செமஸ்டர் அதோடு பிஎட்டும் முடிச்சாச்சு பிஎடு முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு அப்புறம் வந்தால் அந்த கொரோனா டைம் கொரோனா டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா எங்கேயும் போகாமல் வீட்லேயே இருந்துக்கிட்டு அதுபோல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஆன்லைனில் இந்த ஆன்லைனில் வீட்டிலேருந்து செய்யலாம் வேலை அப்படி இப்படின்னு போட்டாங்களா அதில் பார்த்துக்கிட்டு யாருக்கு எப்போ கொரோனா வரும்னே தெரியாது போல் அப்படி ரொம்ப பயந்துக்கிட்டு வந்து போகலையே அந்த கொரோனா கோவிட் காலம் போச்சு இன்னும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக ப்ரேயரு இன்னும் மற்றவுங்களுக்கு என்ன ஆகிடுமோ நமக்கு என்ன ஆகிடுமோ நம்ம அடுத்தது நாள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணப் போகிறோமோ இப்படியவே இந்த கொரோனா பீரியடும் போயிடுச்சு எவ்வளோ பேரில்ல ஆனால் பாவம் எங்கள் வீட்டு சைட்லலாம் ரொம்ப எங்கள் ஊர் சைடெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்கன்னா யாருக்கும் கொரோனா வரலை இருந்தாலும் அந்த அஃபெக்ட் வந்துடுமா வந்துடுமான்னு பயந்துக்கிட்டு இந்த டெய்லி தொழிலுக்கு வேலைக்கு போகிறவுங்கள்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி போணுச்சு அந்த நான் அந்த காலம் அந்த வருஷம் ஃபுல்லாக ரொம்ப இந்த ஃபெஸ்டிவல்ஸு பேர்டே பிறந்தநாளு எதுவுமே கொண்டாடாமல் உயிர் இருந்தால் போதுன்ற நிலமையில் அன்றைக்கி இருந்துட்டிருந்தோம் அந்த ரெண் அந்த கொரோனா காலத்தில் அப்படியே இருந்துகிட்டு இருக்க அப்புறம் கா அதுக்கப்புறம் ஸ்கூலில் எனக்கு வேலை கிடைச்சிது அதுக்கப்புறம் வேலைக்கு போயிகிட்டே இருந்தேன் வேலைக்கு போயிகிட்டே இருந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் ஸ்கூலில் வேலை பார்த்தேன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் வேலை பார்த்துட்டு தான் அப்புறம் அலைன்ஸ் வந்துச்சு நல்ல இடமா என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க கல்யாணம் பண்ணி அது வரைக்கும் எங்கள் அம்மா என்னை திட்டிக்கிட்டு இருந்துச்சு என்றைக்கு பொண்ணு பார்த்துட்டு போய் ஓகேன்னு சொன்னாங்களோ அன்றையிலேருந்து என் குடும்பமே அவ்வளோ பாசம் திட்ட மாட்டாங்கள் எது செஞ்சாலும் ஓகே எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அவ்வளோ பாசத்தோடு வளர்த்தாங்க அப்படி இப்படின்னு போய்ட்டு நான் மேரேஜும் நல்லபடியாக நடந்துச்சு இவங்க வீட்டு சூழ்நிலை இவங்க வீட்டில் சொல்லணும்னு பார்த்தா ம் இவங்க வீடும் நல்லா தான் இருக்குது இவங்க அத்தை எல்லோருமே என்னை நல்லா பார்த்துப்பாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது இவங்களுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பழகுவாங்க எனக்கு இன்னும் ஒரு ஆசை இன்னும் நான் வேலையை விடக்கூடாது கண்டினியூவ் பண்ணணும் இப்போ இவங்க வந்து ஏன் அதுக்குள்ளே வேலைக்கெல்லாம் போயிட்டிருக்க அப்படி இப்படின்றாங்க வேலைக்கு நான் இன்னும் கண்டினியூவ் பண்ணணும் எல்லோருமே எப்படின்னா ஒரு லைஃபு அமைஞ்சிருச்சின்னா வேலைக்கு போக வேணான்னு நினைக்கிறாங்க அது தப்பு நம்ம வேலைக்கு போய்ட்டு தான் நம்ம கையில் ஒரு பத்து ரூபா இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க ஓகேவா அதனால எல்லோரும் அவங்களோட லைஃபை என்ஜாய் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஹேப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழுங்கள் ஓ ஒரு வாழ்க்கை தான் நல்லபடியாக வாழுங்கள்